இப்போ நாமக்கல் மாவட்டத்தில் வந்து லாரி பேமஸ்ஸு லாரி பட்டற நிறையா இருக்கு ஒர்க் ஷாப் நிறையா இருக்கு அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா பாடி ஃபில்டர்ஸ் நிறையா இருக்கு அப்புறம் புதுசாக லாரி எல்லாம் எடுக்கிறது சேஸ் எடுக்கிறது இது மாதிரி எல்லாம் இருக்கு இண்டஸ்ட்ரி நிறையா இருக்கு ஸ்கூல்லாம் நிறையா இருக்கு அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா பேமஸ் பார்த்தீங்கன்னா நாமக்கலில் கோழி முட்டை கோழி முட்டை வந்து நாமக்கலில் வந்து பேமஸ்ஸு அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா கோழி அதே மாதிரி எல்லாம் நிறையா ஃபேமஸாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா கோயில் ஆஞ்சிநேயர் கோயில் வந்து ஃபேமஸ் ரொம்ப ஃபேமஸ்ஸு அப்புறம் கொல்லி மலை கொல்லி மலையிலனா இன்னும் செமையாக இருக்கும் கொல்லி மலையில் பார்த்தீங்கன்னா அருவி இருக்கு ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி இருக்கு அதற்கப்பறம் அங்கே ஒரு ஒரு இருபது ப்ளேஸ் இருக்கு சுற்றிப் பார்க்கறதுக்கு நாமக்கல்னா நாமக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்த லாரி லாரி லாரி ஆபீஸ்ஸு லாரி பஸ்ஸு இது எல்லாமே நிறையா இருக்கு இப்பப் பார்த்தீங்கன்னா புதுசாக வண்டி ஒரு வண்டி எடுக்குறாங்கன்னா இங்கே வந்து நல்லா சேஸ் எடுத்துகிட்டு இங்கே விட்டுட்டு போயிருவாங்க அவங்க நீட்டாக இப்போ ஃப்ரண்ட்டில என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி எல்லாம் ஃபினிஷிங் பண்ணி நீட்டாக கொடுக்கறது எல்லாமே நம்ம நாமக்கல் மாவட்டம் மட்டும் தான் வேறு எங்கேயும் இது மாதிரி பண்ணவே மாட்டாங்க ஒரு லாரி எடுக்குறாங்கன்னா லாரிய நீட்டாக முடிச்சிக் கொடுக்கறது எல்லாமே இவங்க நாமக்கலில் மட்டும் தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாமக்கலில் என்ன ஒரு ஸ்பெசல்னா மலைக்கோட்ட இருக்கு நாமக்கல் மலைக்கோட்ட அந்தக் காலத்தில் போர் போர்லாம் நடக்கறது எல்லாமே இந்த மலைக்கோட்டையில தான் அது இன்னும் பேமஸ்ஸாக இருக்கு அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா நிறையா பில்டர்ஸ் பில்டர்ஸ் இருக்கு கல்யாணம் மண்டபம் நிறையா இருக்கு அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த க்ரீன் பார்க்குன்னு சொல்லிட்டு ஸ்கூல் இருக்கு ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிசி இந்த மருத்துவ ச சார்ந்த பள்ளி படிப்பு அது வந்து நல்லா நீட்டாக சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க நிறையா இடத்துல இருந்து வந்து இங்கே படிக்கிறாங்க அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு நல்ல ரோடெல்லாம் சூப்பராக போட்டுருக்காங்க ரோடாககட்டும் எல்லாமே அருமையாக பண்ணி வச்சிருக்காங்க அதற்கப்பறம் நாமக்கலில் அடிச்சிக்கவே முடியாதுங்க எதுலையுமே எல்லாத்துலையும் பயங்கரமாக பர்பெக்ட்டாக எல்லாமே நீட்டாக எல்லாமே இருக்கு என்ன வேணும் இங்கே எல்லாமே இருக்கு லாரி ட்ரான்ஸ்போர்ட் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு பொருள் கொண்ட்டு போகறதும் சரி அங்கே இருந்து இங்கே வர்றதும் சரி நாமல்ல தான் நாமக்கலில் தாங்க லாரி அதிகமாக உள்ள இடம் நாமக்கல் மட்டும் தாங்க ஒரு ஒரு ஓனர் இருக்காருன்னா அவர்கிட்ட ஒரு இரநூறு வண்டினாச்சும் இருக்கும் அதே மாதிரி ட்ரைவர்களும் பார்த்தீங்கன்னா நாமக்கலில் எல்லாமே ட்ரைவர் தாங்க அதிகமாக ஆஸ்பிட்டல் நிறையா இருக்கு அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா நிறைய சின்னச் சின்ன இதெல்லாம் நிறையா வச்சிருக்காங்க அப்புறம் ட்ராவல்ஸு இந்த ஸ்ப்ரிங் பட்டற எங்கயாக இருந்தாலும் எந்த ஊர்லயாக இருந்தாலும் கரூர்லயே கோடி இப்போ இந்த போச்சு வேன் வந்து பாடி கட்டிகிட்டு வந்தாலும் இங்கே நாமக்கலில் வந்து தான் வந்து இந்த ஸ்ப்ரிங்கெல்லாம் அடிச்சிகிட்டே போவாங்க அந்த மாதிரி பெசலிஸ்ட்டு நிறையா அங்கே இருக்கு இங்கெல்லாம் டூரிஸ்ட்டு ரூமு எல்லாமே கொல்லி மலை கொல்லி மலைல்லாம் செமையாக இருக்குங்க இங்கே வந்து எவ்வளோ நேரம் வந்து நம்ம த தங்கி சுற்றிப் பார்த்துட்டுப் போவாங்க அது மாதிரிலாம் பயங்கரமாக இருக்கு